நான் படித்த் பள்ளிக்கூடமே வந்து ஒரு அரசுப் பள்ளிக்கூடம் தான் அந்த அரசுப் பள்ளிக்கூடம் அப்படின்னுலாம் சொல்ல முடியாது ஏன்னால் அது தனியார் பள்ளிக்கு நிகராகதான் இருக்கும் இப்போலாம் வந்து நல்ல ஒரு சலுகைகள் மாணவர்களுக்கு வந்து கிடைக்குது அப்படின்னுதான் நான் சொல்லுவேன் அது கழிப்பறை வசதியாக இருக்கட்டும் குடிநீர் வசதியாக இருக்கட்டும் புத்தகங்களாக இருக்கட்டும் மேசைகளாக இருக்கட்டும் பெஞ்சுகளாக இருக்கட்டும் அல்லது உணவுப் பொருளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து மாணவர்களோடய நலன் கருதி ஒவ்வொன்றும் வந்து நம்ம தமிழக அரசு வந்து சிறப்பாகவே செஞ்சுக்கிட்டுருக்குது மாண எந்த விஷயத்துல வந்து தமிழக அரசு ஆர்வம் காட்டுறாங்களோ இல்லையோ ஆனால் மாணவர்களோடய நலன்லையோ அவங்களுடைய கல்வியிலையோ அதிகமாவே அக்கறை எடுத்து அவுங்க செய்கிறாங்க மாணவர்களுக்கு கழிப்பறை வந்து அடிக்கடி கழிப்பறைய கா கா சுத்தம் பண்ணுறத்துக்குன்னு ஒருத்தவங்க நியமிச்சு அவங்க வந்து அந்த கழிப்பறைய வந்து தூய்மையாக வச்சுக்கிறாங்க அது இல்லாமல் புத்தகங்கள் வந்து மாணவர்களுக்கு விடுப்பு விடுமுறையில் இருக்காங்கன்னாக்கா அந்த விடுமுறை முடியறத்துக்குள்ளையே புத்தகங்கள் வந்து ரெடி ஆயிடுது மேசைகள் வந்து இப்போல்லாம் நாங்கள் படிக்கும் போதெல்லாம் கீழே உக்காந்து புத்தகத்ததை படித்தோம் நோ ஸ்லேட்டில் எழுதினோம் ஆனால் இப்போது அப்படி இல்லை இப்போ இருக்கிற மாணவர்கள் எல்லோருமே வந்து நோட்டில் தான் எழுதுகிறாங்க பென்னா பேனா பிடிச்சு ஒன்றாவது படிக்கிறப் பையனே வந்து பேனாப் பிடிச்சு நோட்டில் எழுதுகிறான்னா அதுக்கு காரணம் அரசாகதான் இருக்குது அப்படின்னுதான் நான் சொல்லுவேன் உணவுப் பொருலேலாம் உணவெலாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து ஒரே சாப்பாடா இருக்கும் டெய்லி சாம்பார்னால் சாம்பாராக இருக்கும் இப்போ அப்படில்லாம் கிடையாது ஒரு நாள் திங்கட்கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதவிதமா ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு சாப்பாடு ஏன்னால் அந்த பிள்ளைங்கள் வந்து அந்த உணவில் கூட என்ன சாப்பாடோ அப்படின்னு நினைச்சிடக்கூடாது வீட்டில இருந்து சாப்பிடுற மாதிரியே அந்த சாப்பாடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சாப்பாடு வந்து செஞ்சு தராங்க